விழுப்புரம் மாவட்டத்தில் நம்ம இளைஞருக்கலாம் வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி அடே அதிகமாக படித்து இளைஞர்கள் அதிகமாக படிச்சுருக்குறாங்க வேலைவாய்ப்பில் யாரும் இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் நம்ம இவங்களுக்கு வந்து என்ன பண்ணோம் ஒரு ஐடியா பண்ணோம்மா இளைஞர்களுக்கு பணம் உள்ளவர்கள் இ ஒரு ப ஒரு பக்கம் இருக்கிறாங்க தொழில் முனையணும் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி முனையும் பொழுது பொருள் உதவியும் தொழில் முனைவோரும் இணையும் போது நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு ஒரு தொழில் ஆரம்மிக்கறது ஒரு கம்பெனி ஆரம்மிக்கறது அவங்களுக்கு வந்து இப்போ தொழிலை அவங்களுக்கு புதுசாக சொல்லி கொடுக்கறது அப்படி இருக்கும் போது இளைஞருடைய வாழ்வு மேம்படும் அதனால இந்த பணம் உள்ளவர்களும் தொழில் முனையா தொழில் தொடங்க ஆசைப்படுவர்களும் இணையும் பொழுது நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திலே வேலை இல்லாத பட்டதாரிகள் இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு நம்ம வந்து உ அவங்களுக்கு வந்து உவ வேலைவாய்ப்பு தரமுடியும் அப்போது இளைஞருடை எதிர்காலம் வந்து இன்னும் அவர்களுக்கு சீரும் சிறப்புமாக அமையும்